நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஓவியம் வரையும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒவ்வொரு படத்தையும் வே வே வெவ்வேறா அதாவது டிசைன் பார்த்து வரையிரதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு அந்த டெய்லி அதை பார்த்து ஒவ்வொரு நாளைக்கு டெய்லி அதை எப்படி வரையுறது அப்படின்றமாதிரி டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அப்போ ஒவ்வொரு நாளும் பா கற்றுக்கிட்டு அதன் மூலிமா தான் ஓவியம் வரையிறதுக்கு கற்றுக்குன கற்றுக்கிட்டு இப்போ ஓவியம் வந்து நல்லா வரையிற வரையிறனால் இப்போ ஏதோ பார்த்த உடனே இப்போ ஓவியம் வரையுறத்துக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது